முன்னாடி காலத்திலல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குப் போனால் சுத்தமாக கிளீனாகவும் இருக்காது ஒழுங்காவும் எதுவும் பார்க்கமாட்டாங்க சிகிச்சையெலாம் சரியாகவே இருக்காது முன்னாடியெலாம் அப்படி தான் இருக்கும் ஆனா இப்ப அப்டி இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ரொம்ப நல்லாவே வச்சுருக்காங்க எல்லாமே இடம் கிளீனாக இருக்கு உடனே போனவொடனே ரிஸப்ஷனில் கேட்டால் எந்தெந்த டாக்டர் எப்பப்பெலாம் வருவாங்க சொல்வாங்க படிக்காதவங்க வந்து கேட்டாலும் அவங்களை ஒழுங்காக மதிச்சு எல்லாமே சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போன அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவங்க சிகிச்சை ஆரம்பிச்சுறாங்க சிகிச்சை ஆரம்பித்தவொன்னே டக் டக்ன்னு எதுவாகருந்தாலும் சொல்லுவாங்க எந்தெந்த டாக்டர் எந்தெந்த நேரத்தில் எப்போ வருவாங்கன்னு ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்காங்க பிரைவேட் பிரைவேட்டில் கூட இப்படி இல்லாமல் கவர்மெண்டில் இப்படி இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டாக்டர் வருவாங்க எந்தெந்த நேரத்தில் வருவாங்கனு கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க அதனால் கரெக்டாக அந்த டாக்டர்ஸுங்க வந்து வர அன்றைக்கி பேஷண்ட்ஸ்ஸெல்லாம் அனுப்பி அவங்கவங்கள் ட்ரீட்மென்ட்டை பார்த்துக்கறாங்க அடுத்தது வந்து சீராக எல்லாமே இருக்குது அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ஆளுங்க இருக்காங்க ப ஒரு எலும்பு டாக்டர் நரம்பியல் டாக்டர் குழந்தைங்களுக்கு குழந்தைகள் டாக்டர் இது மாரி எல்லாமே இருக்காங்க அதனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸுக்கு தான் நிறைய பேர் போறாங்க அதனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட நெ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப நல்லது இப்போ முன்னாடி காலத்தோடு இப்போ எல்லாமே டெக்னாலஜி அதுவும் ஜாஸ்தியாயிடுச்சு பிரைவேட்டில் இல்லாதது கூட இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது இப்போ ஒரு டாக்டர் வந்தாங்கன்னா அவங்களை மதிச்சு என்னென்ன செய்யணுமோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா மதிச்சு அவங்க என்னென்ன செய்யணுமோ அந்த இதை செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து ஒரு டாக்டர் அவங்கவங்க அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து அவர்களுக்கு செஞ்சுக் கொடுத்து உடனே அவங்க அடுத்த நாள் வராத மாதிரி பார்த்துக்கறாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு டா ஒரு பேஷண்ட் வா வந்தாங்கன்னா அவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த விஷயம்